எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விளையாட்டுன்னு எடுத்துகிட்டீங்கன்னா கோக்கோ கபடி கில்லி இந்த பல்லாங்குழி இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் சொல்லிட்டே போகலாம் இப்போதைக்கு இதில் அதிகமாக விளையாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கோ கபடி இது போன்ற விளையாட்டுகள் தான் இப்போதைக்கு அதிகமாக விளையாடற விளையாட்டாக இருக்கு இதில் கபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டீமுக்கு பதினோரு பேர் ரெண்டு டீம் இருப்பாங்க ஒரு டீம்லிருந்து இன்னொரு டீம்க்கு ரைட் போவாங்க அவங்க அந்த பதினோரு பேர் சேர்ந்து லாக் பண்ணற மாதிரி இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா கபடியோட கான்செப்ட் அதுக்கப்புறம் கோக்கோ பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான் ஸிமிலர் ஒரு டீமுக்கு பதினொரு பேர் ரெண்டு டீம் இருப்பாங்க ஒரு டீமில் இருக்கறவங்களாம் கீழே உக்கான்ட்ருப்பாங்க இன்னொரு டீமில் இருக்கறவங்க ஓடற மாதிரி இருக்கும் இந்த உக்காண்ட்ருக்க டீமில் இருந்து ஒரு ஆள் போயிட்டு ஆப்போசிட் டீமில் இருக்கறவங்க எல்லோரையும் தொடற மாதிரி இருக்கும் இதில் இதுதான் கோக்கோ கான்செப்ட் பல்லாங்குழி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் ரிலேட்டட்டு கேம் அப்படின்னே சொல்லலாம்